மாறி வரும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட தயார் படுத்திக்கொள்ள வேண்டிய வழிகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து டெலிஃபோன்னு டச்சு ஃபோன்னு இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து லேப்டாப்பு டச்சு ஃபோன்னு டச்சு டிவி என்னானமோ வந்துருச்சு அதனால் நம்ப வந்து இந்த காலத்தில் உள்ள நடைமுறைகளை வந்து நாம்ப வந்து கற்றுக்கணும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நம்ப வந்து கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ப வந்து இந்த து இந்த கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து நம்ப வந்து வளர்ச்சி அடைய முடியும் நானும் என்னோட தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு தான் வர்ரேன் ஃபோனில் எல்லாமே புதுசு புதுசாக நான் கற்றுக்கறேன் டிவிலையும் நிறைய நானே எல்லாமே பண்ணிக்கிறேன்